ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் மே ஐ கெட் இன் மேம் ஆ ஓகே மேம் நான் நீடாமங்கலத்துலேந்து நான் வந்துருக்கேன் மேம் மேம் ஆக்ஷுவலாக வந்து என்னோட குழந்த வந்து டென்த்து முடிச்சிருக்காங்க ஃபோர் நைன்ட்டி மார்க்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் விசாரிச்சு பார்க்கயில வந்துவிட்டு இந்த ஸ்கூல் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதனால் தான் நான் டேரக்ட்டாக வந்து விசாரிச்சிவிட்டு போகலாமேன்னு நான் வந்தேன் ஆ நீடாமங்கலோங்க ம் ஆ ஓகே ஓகே ஓகே மேம் யான் சொல்லுங்கள் மேம் ஆக்ஷுவலாக வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு மேக்ஸ் பையாலஜி பண்ணணுன்னு ப யோசிக்கிறாங்க பட் ஆனால் இங்கே கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இருக்குங்களா மேம் ஓகே ஆ ஆமாம்ங்க மேம் ஓகே மேம் ஆ இங்கே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் அப்படிங்களா மேம் ஓகே மேம் நான் பாப்பாவை கன் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் ஆக்ஷுவலாக அவ இது சொல்லிட்டுருந்தா ஸோ நான் அவக்கிட்ட போய் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி மேம் இருக்கு ஓகே

ஓகே அப்படிங்களா நீட்டுக்கலாம் வந்து நீங்கள் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கீங்களா மேம் எப்படி மேம் நீட் எக்ஸாம்ஸ் ஓ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி இந்த மாதிரி எதாவது கண்டெக்ட் பண்ணுறீங்களா ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே ஃபீஸ்லாம் எப்படி மேம் இயருக்கு இயர்லி ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது இன்க்ளூடிங் எல்லா சார்ஜஸுங்களா மேம் ஹாஸ்டல் அண்டு ஓகே ஓகே ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் வந்து ஓகேவா இருக்குங்களா மேம் குழந்தைங்களுக்கு ஆ ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகேங் மேம் நான் பாப்பாவை அழச்சிட்டு வந்து நான் டேரக்ட்டாக நான் கூட்டிகிட்டு வரேன் மேம் வந்துவிட்டு அவளுக்கு எப்படி இது ஃபெசிலிட்டி எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணி பார்க்குறேன் மேம் ஓகே மேம் ஆ ஓகே தேங்க் யூ மேம்